ஒரு பேக் ஒன்று வாங்கினேன் ஆட்ரு பண்ணி அது வந்து ஃபோனில் பார்க்கும் போது நல்லா அழகாக இருந்துச்சு எனக்கு பிடிச்சமான கலரு ப்ளூ கலரு அதனாலே சரி அதை ஆட்ரு பண்ணிணேன் பட் அவங்கள் அதை கொரியரில் அனுப்பும் போது எடுத்து பிரிச்சு பார்த்தாக்கா பிங்க் கலரில் இருந்துச்சு சரி நம்ப ஏ எதிர்பார்த்த அந்த கலர் தான் கிடைக்கலையேனு இதை பிரிச்சு பார்த்தா அது ஜிப்பு இல்லை நல்லா ஜிப்பு இல்லாமல் இருந்துச்சு அதை எப்படி நான் வாங்குவது அது எனக்கு பிடிக்கல அதனாலே அது எனக்கு வேண்டாம்